மீன்பிடிக்க போகக்குள்ளே தூண்டில் அந்த முள் தூண்டில் முள் அந்த கழி எல்லாத்தையும் வீட்லேயே தயார் பண்ணி அதை எடுத்துங்குனு போகிறக்குள்ள ரெண்டு ப வீட்டுல இருக்கிற பசங்களில் பெரிய பசங்களாக பார்த்து ஒன்றை கூட்டுங்கினு குளத்துக்கு போவோம் குளத்துக்கு போய் தூண்டில் போட்டால் அந்த மீன் மீன் வந்து அந்த புழுவை எடுத்து எடுத்து புழுவையும் எங்கேனாது நோண்டி எடுத்துகினு போவோம் கையில் எடுத்துன்னு போய் நல்லா குளிராது இருக்கிறத்துக்கு நல்லா பா சொக்காயாக போட்டுங்கினு பிள்ளைக்கி போ குள்ளாலெல்லாம் போட்டு இட்டுனு போவோம் இட்டுனு போய் கரையில் உட்கார வச்சுட்டு நாங்கள் பிடிப்போம் தூண்டிலை போட்ட உடனே கொஞ்சம் நேரம் ஆகும் தூண்டில் இழுக்கும் போது அது கரெக்டாக தெரியும் நமக்கு அதை டக்குன்னு வேறு வெளியே தூக்கி தரையில் போட்டு அந்த மீன் எடுத்து ஒரு பையில் போட்டுக்குவோம் பை எடுத்துகிட்டு போவோம் மீனை எடுத்துகிட்டு வர்றத்துக்காக மீன் பலவிதமான மீனும் கிடைக்கும் அந்த கொ குளத்துல அதனால நாங்கள் பிடிச்சி எடுத்துனு வந்து அன்றைய க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அது பிடி ஆகராப்ல நாங்கள் சாப்பிடுவோம் பசங்களுக்கும் அதை கொடுப்போம் கூட இட்டுனு போகிற பிள்ளையும் அதைப் பார்த்து கற்றுக்கும் தானே நம்மளும் மீன் பிடிக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லி